என் வாழ்க்கையில நான் என்ன முடிவு முக்கியமாக எடுத்தேன் அந்த தருணம் என்ன அப்படின்னா நான் இப்போ படிக்கிற பிஎட் அப்படின்னு தான் சொல்வேன் ஏன்னால் என் வாழ்க்கையில பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் பிஎஸ்சி முடித்தது பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சதுக்கறப்புறம் எம்எஸ்சி மேக்ஸ் எடுக்கலாமா இல்லாட்டி அது வேறு லைனாக கொண்டு போகிற மாதிரி எம்எஸ்சி டேட்டா சையின்ஸ் எடுக்கலாமா இல்லாட்டி பிஎட் எடுக்கலாமா அப்படின்ற சூழ்நில அதிகமாக இருந்துச்சு இந்த கொழப்பம் எனக்கு ஒரு மாதத்துக்கும் மேலேயுமே இருந்துச்சு அப்போ வந்து பலரும் சரி எனக்கு தெரிஞ்சவங்க கூட இருந்தவங்க எல்லாேருமே சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னால் ஒரு சில பேர் எம்எஸ்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை பெற்றோர்கள் என்ன எனக்கு அப்படி சொன்னாங்கன்னால் நீங்கள் பேசாமல் பிஎட் பண்ணுங்க பிஎட் பண்ணிணா வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டி டெட்டு டிஆர்பி இதையும் நீ எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் சென்ட்ரலில் போகணும்னா சிடெட்டு இந்தமாதிரி எழுதுனா டீச்சிங் லைனில் போனால் அதிக உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா பேசாமல் கவுர்மெண்ட் எக்ஸாமே போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கும்போது ஏன்னால் இப்போ என்ன சொன்னாங்கன்னால் எப்படி இருந்தாலும் எக்ஸாமாக இருந்தாலும் கவுர்மெண்ட் எக்ஸாமு ஸ்கூல் புக்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க ஸோ பிஎட் படித்தா உனக்கு வந்து அதுவும் படித்த மாதிரியே இருக்கும் ஸோ பிஎட் படி பிஎட் படித்தா நீ அங் அங்கேயும் அதை தான் படிப்பீங்க ஸ்கூல் புக் சம்பந்தமா தான் எப்படி இருந்தாலும் படிக்கப் போகிற அதுக்கு அதனாலையே நீ கொஞ்சம் பிஎட் எடுத்தால் வந்து உங்கள் கவுர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்குமே யூஸ்ஸாக இருக்கும் இப்படின்னு சொன்னாங்க இதே இது வேலைக்கு போனாலுமே பிரைவேட் ஈஸியாக பிஎட் இதெல்லாம் முடிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக பிரைவேட் ஃபஸ்ட்டு வந்து பிஎட் முடித்தவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க இப்போ பிஎஸ்சி முடித்தவொன்னே வேலைக்கு போ ட்ரை பிரைவேட் கோர்ஸ் ஸ்கூலுக்கும் வேலைக்கு கேட்குறாங்க ஆனால் பிஎட் முடிச்சுட்டா இவங்களுக்கு நல்லா எடுக்கத் தெரியும் இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ண எப்படி இருந்தாலும் கற்றுருப்பாங்க எப்படி இருந்தாலும் என்ன காலேஜ்ஜாக இருந்தாலும் எய்ட்டி டேஸ் வந்து ஸ்கூலில் போய் நடத்தி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையிலேயே பிஎட்டாக முடிச்சுருந்தீங்களா அப்போன்னா வந்து அப் நீங்கள் நல்லா நடத்துவீங்க அப்படின்னு நினைச்சும் எங்களுக்கு வந்து வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அதுவும் இல்லாமல் நம்ம பிஎட் பண்ணிணா இந் இந்தியாவில் மட்டும் இல்லை வேறு வேறு அதர்ஸ் அதர் கண்ட்ரி இந்தமாதிரியும் போய் அந்த குவாலிஃபிகேஷனை வச்சு நீ யூஸ் பண்ணிக்கலாம் அங்கேயும் போய் ஏதாச்சும் நீ நடத்தலாம் அவங்களுக்கு அங்கேயும் வந்து அதே முன்னுரிமை தருவாங்க அப்படின்னு சொன்னனால் ஓகே இது வந்து எல்லாத்துக்கும் சம்பந்தமா இருக்குது நீ பிஎட் முடித்ததுகூட முடிச்சதுக்கப்புறம் கூட எம்எஸ்சி எதனால் பண்ணலாம் அப்படின்னு நானும் என் மைண்டை மாற்றிட்டு என் பெற்றோர்கள் சொன்ன அறிவுரைப்படியே அறிவுரைப்படியே நான் இந்த இது தான் ஏன் முக்கியமாக நான் நான் வந்து எடுத் என் வாழ்க்கையில் இப்போ தான் நான் முக்கியமாக எடுத்திருக்கேன்